தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டுன்றது எல்லாராலேயும் விளையாட படுது அது ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் சரி சமமாக விளையாடுகிறாங்க அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் கிரிக்கெட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்களால் விளாடபட்டுச்சு ஆனால் பிற்காலத்தில் பெண்களும் அதில் இன்வால்வ்மண்ட் ஆகி விளாட ஆரம்பிச்சாங்க அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பார்த்திங்கன்னா இப்போ நடந்த உமன்ஸ் வேல்டு கப்பாக இருக்கட்டும் இல்லை உமன்ஸ் டி டுவன்ட்டியாக இருக்கட்டும் இல்லை உமன்ஸ் ஐபிஎல்லாக இருக்கட்டும் இது எல்லாமே அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதான் மேல்க்கு ஒரு ஐபிஎல் நடந்தால் அதே பெண்களுக்கும் ஒரு ஐபிஎல் நடக்குது ஆண்களுக்கு ஒரு உலக கோப்பை நடந்தால் அதேமாதிரி பெண்களுக்கும் ஒரு உலக கோப்பை நடக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது பெண்களால் இப்போ விளையாட்டை ஈசியாக அணுக முடியும் அதில் அவங்களால் ஒரு நல்ல இடத்துல போய் அமரவும் முடியும் இதுக்கு தமிழ்நாடு அரசு நல்ல சலுகைகள் தந்துட்டு இருக்குது